ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாருக்குலாம் வந்து மதிப்பு அதிகமாக தரோமோ வச்சுக்கியான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து பணத்துக்கு தாங்க நம்ம மதிப்பு அதிகமாகவே தருவோம் ஏன்னால் அது இல்லைனா நம்மகிட்ட எதுவுமே இல்லைனு சொல்லிவிடுவாங்கங்க அதுக்கு அப்புறம் கோவிலுக்கு வந்து மரியாதை தருவோம் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற விஷயத்துக்கு வந்து படிக்கின்ற விஷியத்தில் வந்து நமக்கு மதிப்பு அதிகமாக இருந்துச்சு மரியாதை அதிகமாக இருந்துச்சுனா நமக்கு தன்ன தானே படிப்பு தானாவே ஏறுங்க அது மட்டும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்குவிங்க அதுக்கும் மரியாதைனு ஒன்று இருக்குங்க அதை கொடுத்தோம்னா நமக்கு தன்ன தானே நம்மகிட்ட உள்ளே ஈவென்ட் என்ன நம்மகிட்ட உள்ளே பர்ஃபாம்மென்ஸ்லாம் அப்படியே காமிப்போங்க அது நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு வேலைக்கு போகிறப்ப அதுக்குள்ள மரியாதையை நம்ம கொடுத்தம்னா நமக்கு அது என்ன கிடைக்குமோ அதுக்குள்ள ரிசல்ட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும்ங்க அது மாரி நம்ம டீச்சர்ஸ் மரியாதை தருவோம் டீச்சர்ஸ்கிட்ட போகிறப்ப அவங்களுக்கு பணிவாக நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நல்லா சாஃப்ட்டாக அது மாரி நடந்துகுவாங்க ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் அவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அது மாரி பேசணும் ஒரு ஸ்டாஃப்கிட்ட பேசுகிறோம் இப்போ மேல் ஸ்டாஃப்ட்டலாம் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப சார் மேடம் அப்படினு சொல்லி பேசுகிறப்போ ஒரு மரியாதை கிடைக்கும் இப்போது போலீஸ் சார்னா இருக்காங்கள அவங்களுக்கு ஒரு மரியாதை அவங்களுக்குலாம் மரியாதை தரலான அடிச்சுடுவாங்கங்க அதுக்கப்புறம் இப்போது வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட போகிறோம் அவங்களுக்கும் வந்து மரியாதை கொடுத்து தாங்க பேசணும் அப்படிலாம் பேசுகிறப்ப நமக்குள்ளே மரியாதலாம் தன்னாலே வருங்க மற்றவங்களுக்கு கொடுத்து தான் நம்ம வந்து மரியாதை கேட்கணும் அப்படிலாம் இல்லைங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம மரியாதையா பேசுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம நமக்கு வந்து அவங்க மரியாதை தருவாங்கங்க அதுக்கப்புறம் என்னெனனா இப்போ வந்து ஒரு பெரியவங்கலாம் இருக்காங்களை ரொம்ப வயசானவங்க அவங்களுக்குலாம் மரியாதை கொடுத்தோம்னாலும் மற்றவங்களாம் பேசுவங்களை அந்த பொண்ணு நல்ல மரியாதை தருது அப்படினு சொல்லிகிட்டு பேசுவாங்க நம்ம அம்மா அப்பாக்கு முக்கியமாக மரியாதை தரணும் நம்ம யாருக்கு வேணாலும் நம்ம வந்து பேர் தெரியாமல் இருக்கறவங்களுக்கு நம்ம மரியாதை தருவோம் அதே வந்து நம்ம அம்மா அப்பா தான நமக்கு எல்லாமே தெரியும் அதனால நம்ம அம்மா அப்பாக்கு முதல்ல தரனுங்க அதுக்கப்புறம் வீட்டில் யாருகிட்ட பேசினாலும் வாங்க போங்கணு சொல்லி பேசணுங்க யாராவது வந்தங்களோ வாங்க போங்க அப்படினு சொல்லி பேசணும் வாங்க உட்காருங்க வணக்கம் அப்படினு மரியாதை கொடுத்துதாங்க பேசணும் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ இல்லை யாரோ தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க அது மாரி இருந்தாலும் நம்ம வந்து வாங்க போங்க அப்படினு சொல்லி தான் பேசணும் வணக்கம் சொல்லணும் குட் மார்னிங் சொல்லணும் அது மாரிலாம் சொன்னாதாங்க மரியாதையே அதிகமாகும் அவ்வளோதாங்க